தமிழ்நாட்டில் நிறைய மதம் இருக்குது இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் எல்லாமே இருக்குது அவங்க அவங்க மதத்துலேயும் ஒற்றுமையும் இருக்குது பிரச்சினையும் இருக்குது ஒரு ஒருத்தவங்களோட மதத்தை பற்றி நம்மளும் இழிவாக பேசக்கூடாது அதனால பிரச்சினையும் குறையும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் ஸ்கூல் காலேஜ்லெலாம் ஸ்காலஷிப்யெலாம் தராங்க கேஸ்ட்வைய்ஸ் ரிலிஜியன்வைய்ஸ் அதெல்லாம் பார்த்து அவங்க ஸ்காலஷிப் தரும்போது அவங்களுக்கு பணத்தோட வீரியம் குறையும்